ஆ சொல்லுங்கள் வணக்கம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்

ஆ வந்துருக்குது என்ன மாதிரி மாடலில் உங்களுக்கு வேணும் சாமி போட்டது இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் கோல்ட் ம் வேறே எதை மாதிரி நீங்கள் எதிர்பாக்கிறீங்க

ஆ இருக்குது ம் எல்லா மாடல்ஸும் இருக்குது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாம் வேறே எதாவது பார்க்குறீங்களா ம் இப்போ லோன் போடறிங்களா இல்லை எப்படி கேஷாக இது பண்ணுறீங்களா ஆ எடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பர்ஸன்டேஜுக்கு எடுக்கறிங்களோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு உங்கள்கிட்ட தருவாங்க

வேறே எதாவது பார்க்குறீங்களா ரிங்ஸு செயினு கை செயின் பிரேஸ் நேம்ஸ் போட்டது பூ போட்டது காயின் போட்டது இது மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு அதை மாதிரி எந்த டிசைன்ஸ் வேணும் ஆ ம் செயின் மாடல் இந்த மாதிரி ம் ஆ ஓகே நெக்ஸ்ட்டு ஆ சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா மேம் ஆ ஓகே தேங்க் யூ